இப்போ இருக்கற சூழ்நிலையில் வந்து நம்ம ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லணும்னா எளிய வாழ் வகையில் நம்ம ஈசியாக நம்ம சொல்லிடலாம் எப்படின்னு பார்த்தா நம்ம கையில் வந்து கைப்பேசி இருக்கிறதுனால இதன் மூலமாகவே நம்ம வந்து அனைவருக்கும் நம்ம ஒரு இந்த குழுக்கள் மூலமாக வந்து நம்ம நிறைய பேர்க்கு விளம்பரமோ இல்லை நம்ம தொழில் எதுவும் ஆரம்பிக்கிறோம்னா நம்ம எதுவும் வியாபாரம் பண்றோம்னா அதன் மூலம் நம்ம தெரியப்படுத்திக்கலாம் செலவில்லாமல் நம்ம மிக எளிய முறையில் வந்து இந்த மு இந்த முறையை பயன்படுத்தி நம்ப விழாவை நம்மளுடைய பொருட்களை விளம்பரம் பண்ண முடியுது அது போக நம்ம தொலைக்காட்சியில் அந்த மாதிரி டிவியில் வந்து நம்ம விளம்பரம் பண்ணலாம் அதுவும் குறைந்த செலவில் தான் ஆகுது நான் வந்து டிவியில் பார்த்த விளம்பரம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக எனக்கு ஆக்கப்பூர்வமாக இருந்த ஒரு விளம்பரம் என்னென்னா நான் ரொம்ப நாளாக வேலை தேடிகிட்டு இருந்தேன் அதனால் வந்து அந்த டிவியில் வந்து அந்த ஆட் பார்த்துருக்கறேன் கீழே அந்த அந்த பா நம்பருக்கு நான் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு நா வந்து எனக்கு ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்திக்கொள்ள மிகவும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது எனக்கு உண்மையிலேயே வந்து ஆக்கப்பூர்வமாக என்னோடய வாழ்க்கையில் இருந்தது